கிராமப்புறங்களில் அரசு நிர்வாகத்தில் உள்ள குறைகள் வந்து என்னென்னா வந்து முறையாக ஒரு உரையாக வந்து ஒவ்வொரு வில்லேஜுலேயும் போய்விட்டு என்ன குறைகள் என்ன அப்படினு சொல்லிட்டு அந்த கிராமங்களில் வந்து அவ்வளோ செய்கிறது இல்லை ரெண்டாவது கிராமத்தில் வந்து ரோடு வசதி அப்புறம் பஸ்ஸு வசதி அந்த மாதிரி வந்து கிராமப்புறங்களில் வந்து அவ்வளோ சேவைகள் செய்கிறது இல்லை அந்த நிர்வாகத்தை அரசு ஊழியர்கள் வந்து கிராமம் தானே அப்படினு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்புறம் சுற்று சூழல்லுன்டி பார்த்தீன்னா நிறைய சீரழிவா தான் இருக்குது கிராமப்புறங்களில் வந்து சிறப்பாக வந்து குப்பை தண்ணீர் பிரச்சின நிறைய இருக்குது அங்கே வந்து கிராமத்தில் வந்து நிறைய குற்றங்கள் குற்றங்கள் வந்து குறைவாக தான் இருக்கும் இருந்தாலேயும் வந்து சமூகத்தில் அமைதியின்மை அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய வந்து சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருக்கும் அரசியல் ஓரங்கட்டுதல் அப்படினா அரசியலில் வந்து அதிகமாக ஈடுபடுறது இல்லை குடும்பம் விவசாயம் அப்படின் சொல்லிட்டு போதுமான மக்களிடையே விழிப்புணர்வு இல்லாமல் அரசு சார்ந்த எந்த ஒரு சலுகையும் கிடைக்கிறது இல்லை ரெண்டாவது வந்து அங்கே வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இப்போ வரையும் பாமர மக்களாகவே இருக்கிறாங்க கிராமப்புறங்களில் வந்து அடிப்படை தேவை என்னவோ அடிப்படை வசதியோ எதுவும் இல்லாததுனால் அந்த மக்கள் வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறதுனால எப்பயுமே நகர்புறத்தோடு கிராமப்புறங்களில் நிறைய குற்றங்கள் அமைதியின்மை எல்லாமே வந்து இருக்குது அப்படின்ட்டு என்னுடைய கருத்து அது தான்